பண்டிகை காலங்களில் வந்துட்டு கடவுள் சிலையை நன் உருவாக்கிருக்கேன் என்னது அப்படின்னு பார்த்திங்கனா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறது சின்ன வயசுலேருந்தே நான் அக்கம் பக்கத்து கோவிலில் இல்லை தெருக்களில் வந்துட்டு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க பெரிய பெரிய சிலையாக இருக்கும் நல்லா அழகாக நிறையா நிறங்கள் பூசி அவ்வளோ சிலைகள் எங்கே போனாலும் ரோட்டில் ஒவ்வொரு தெருவுலேயும் அது கடவுள் சிலை அப்படிங்கறது அழகாக இருக்கும் விநாயகர் சிலை நிறையா மாலை போட்டு பூக்கள்லாம் வச்சு அதை பார்க்கும் போது எனக்கு ஆசையாக இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஸோ களிமண்ணு அப்படிங்கறது கேள்விபட்டுருப்பிங்க எல்லா கிராமப்புற இடங்கள்லியும் களிமண் அப்படிங்கறது கிடைக்கும் நார்மல்லாகவே வயல்வெளி இருக்குறவங்க அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன வயதில் நான் பண்ணிருக்கேன் ஸோ அந்த எடுத்துகிட்டு வந்து அந்த களிமண்ணில் பொம்மை செஞ்சு விநாயகர் இலை விநாயகருக்கும் அந்த வால் வச்சு எல்லாம் நாங்கள் செய்வோம் ஒவ்வொன்றா செஞ்சு அதுக்கு கலர் பெயிண்ட்டு பூசுவோம் விநாயகர் சிலை மேலே கலர் பெயிண்ட்டு பூசி அதுக்கு நாங்கள் வாழைப்பழம் எல்லாம் பழக்கனிகளையும் வச்சு படச்சு படையல் படச்சு மாலை வாங்கி போட்டு என் வீட்டுக்கும் முன்னாடியும் நாங்கள் நம்ம தெரு நம்ம வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக வச்சுப்போம் ஸோ அந்த விநாயகர் ஒரு வாரம் நடக்குமா விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கறது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் ஒவ்வொரு ஊருலேயும் ஒவ்வொரு தெருவிலேயும் இருக்கக்கூடிய சிலைகள் ஒரு வாகனம் வச்சு எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிறது நம்ம நார்மலாக நம்ம வழக்கம் அதுதான் ஸோ அதே மாதிரி நாங்களும் எங்களோடய குட்டி சிலை எங்களாலும் பெரிய பெரிய சிலையெல்லாம் செய்ய முடியாது நாங்களே சின்ன பிள்ளைல ஸோ அந்த குட்டி குட்டி சிலைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்களும் கரைச்சுட்டு வருவோம் ஆற்றுலியோ இல்லை குளத்துலியோ அவங்க எங்கே போகிறாங்களோ நாங்களும் வர்ற வர்ற வர்றன்னு அடம் பிடிச்சுட்டு சின்ன வயதில் அதை போய் படச்சுட்டு வருவோம் ஏன்னா நம்மளுக்கு வேறே எந்த பெருசாக வேறே எதுவும் நம்மளுக்கு செய்ய தெரியாது வேறே எந்த பண்டிகைகளும் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் பட் கடவுள் சிலை செஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகர் சிலை தான் அப்படிங்கறது அது எல்லாருக்கும் பிடிக்கும்ல வெத்தலை வச்சு பழங்கள்லாம் வச்சு அது ஒரு வாரம் நடக்கும் கொழுக்கட்டை அப்படிங்கறத செஞ்சு சாமிக்கு படைச்சுட்டு அதை நம்ம சாப்பிடுவோம் ஸோ இது நல்லா எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்துரும் நம்ம வாழைப்பழலாம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சு படைப்போம் ஸோ முதல் கடவுளில் முதல் கடவுள்னா அது விநாயகர் தான் எல்லாருக்கும் தெரியும் எந்த கோவிலுக்கு போனாலே விநாயகர் சிலை அப்படிங்குறது ஒன்று இருக்கும் அந்த சாமியை கும்பிட்டுட்டுதான் நம்ம மற்ற எல்லா பக்கமும் போவோம் கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ப எனக்கு பிடிச்ச சிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான் அதை நான் செஞ்சு என் கையால் நான் செஞ்சேன் அப்படிங்கும் போது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது மறக்கவே முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் நம்ம நினச்சே பார்த்துருக்கமாட்டோம் பட் சின்ன வயசு அப்படிங்கும் போது நம்மளுக்கே தெரியாது இந்த மாதிரி சுட்டி சுட்டி வேலைகள்னால் நம்ம எல்லாம் பண்ணிருப்போம் சேற்றில் போய் விளையாட்றது புரள்றது அதே மாதிரி தான் இந்த சேற்றை வச்சுட்டு இந்த களிமண்ணை வச்சுட்டு நம்ம சின்ன வயசில் ஒன்னொன்னா செஞ்சு விளையாடிட்ருப்போம் அதே மாதிரி தான் நம்ம ஓகே நம்ம விநாயகர் சிலை செய்யலாம் அப்படின்டு நம்மளும் செஞ்சு இந்த மாதிரி படச்சு இந்த மாதிரி கோவில் கொண்டு போய் கரைச்சுட்டு வந்துட்டு அதில் வீட்டில் வேறே நிறைய திட்டு வாங்கிருக்கோம் இருந்தாலும் இது ஒரு மெ சின்ன சின்ன வயசில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படிங்கறது சொல்லலாம்